பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ஒம்பது பன்னெண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு பத்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சு